குட் மார்னிங் மேடம் நான் பேங்க்கில் லோன்னை லோனுக்கு சொல்லிருந்தேன் எழுநூறா எழுநூறா ஹலோ கடலூர் கடலூரில் என்ஜினீயரிங் படிக்கிறேன் ஸோ எலக்ட்ரிக்கல் டிப்பார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன் அதுக்காக தொண்ணூறாயிரத்துக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலை இல்லையே ப்ரூஃபெலாம் எடுத்துகிட்டு வரலை இன்னும் இன்னும் உங்கள்கிட்ட ப்ரூஃபெலாம் குடுக் ஆ சரி மேடம் இப் எப்போ வேணும் ஆ சரி எனக்கு ஒரு நயன் நயன்ட்டி தௌசண்ட் வேணும் லோன் அப்ளை பண்ணிவிட்டேன் நான் ஆல்ரெடி ஆ ஆ சரி மேடம் நான் எடுத்துகிட்டு வந்து உங் ஆ ஓகே மேடம் ஆ சரி மேடம் ஆ தேங்க் யூ